நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன் ஒரு வெப்சைட்டில் அது வந்து ஒரு தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரேடு வந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சு இருந்ததுனு வாங்கினேன் ஆனால் அது யூஸ் பண்ணிணால் வந்து எனக்கு ஒன் சைடு வந்து அது கேட்கவே இல்லை அதில்லாமல் வந்து ஒரு ஒயரே வந்து அதில் விட்டு போயிருக்குது நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன் ஆனால் இந்த மாதிரி இருக்குது அது இந்த மாதிரிலாம் பண்ணிணாங்கன்னா கஸ்டமர் ஆகிய நாங்கள் வந்து எப்படி அவங்களால நம்பி அடுத்து அடுத்து வாங்குறது பொருள் எல்லாம் நான் வந்து கண்டிப்பாக அவங்களோடய வெப்சைட்டுக்கு வந்து ரேட்டிங்ஸ் கம்மியாக தான் போடுவேன் ஏனால் நம்ம ஒரு விஷயோம் வந்து ஆசையாக வாங்குறோம் அது ஒரு ஏழு நாள் கழிச்சு தான் எனக்கே வந்துச்சு வந்து யூஸ் பண்ணுறேன் அது ஒன் சைட் கேட்க மாட்டுது அதுவும் இல்லாமல் அந்த ஒயர்லாம் வேறு விட்டு போயிருக்குது இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் மேலேயே வந்து நம்பிக்கையே போயிடுது தயவுசெஞ்சு இந்த மாதிரிலாம் அவுங்க ஏதும் பண்ணக்கூடாது இதுக்கப்பறோம் இதுக்கப்பறோம் வாங்க வேண்டிய ப்ரோடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க வந்து கொடுக்கணும் ஒரு கஸ்டமர் மேலே வந்து ஒரு இன்னும் ஒரு ஃபேம்லி மாதிரி நினச்சி அவங்க நமக்கு செய்யணும் ஆனால் அவங்க வந்து ஒரு நார்மல் பிஸ்னஸ்மேன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க அதனால இதெல்லாம் வந்து அவங்க மாற்றிக்கிணும் என்னோடயது ஒரு ஹெட்ஃபோனோடு போயிடுச்சு நான் இன்னும் பெரிய பொருளெலாம் வாங்கிருந்தன்னா எனக்கு அது எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும் அப்புறோம் நான் கஸ்டமர் கேரையுமே வந்து கால் பண்ண ட்ரை பண்ணிணேன் ஆனால் அங்கேயிருந்து எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல மறுபடியும் இதை ரிட்டன் பண்ணுறத்துக்கும் எனக்கு ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல வேறு எப்படி நான் வந்து அவங்கள காண்ட்டெக்ட் பண்ணி இதை நான் திருப்பி கொடுத்து வாங்குறதுனும் தெரியல